பார்வையாளர்களுக்கு முன்னாடி வந்து பாடுறப்போது ரொம்ப ஃபஸ்ட் டைம் பாடுறப்போது ரொம்ப பதட்டமாக இருக்கும் ஒன்ஸ் நம்ம ஒரு லைன் பா பாட ஆரமித்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன நெனைப்போன்னா நம்ம வந்து எல்லோருக்கும் நல்லாப் பாடி காமிக்கணும் யாரும் நம்பளை தப்பு சொல்லிவிடாத அளவுக்கு பாடணுங்கிறது மைண்டில் இருக்கும் ஆனால் அதே ஒரு பதட்டம் பயம் அதெலாம் இருக்கும் நம்ம ஒரு லைன் நம்ம பாடிட்டோன்னால் அடுத்தடுத்து அந்த பயம் வந்து எதுவும் இருக்காது அடிக்கடி நம்ம இப்படி பாடுறப்போது வந்து நம்மளுக்கு வந்து அந்த பயங்கள் எல்லாமே விட்டு நம்மை வந்து நல்லா பாடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து நல்லா வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போ வீட்டில் இருக்கிறவங்க முன்னாடி பாட சொன்னால் பாடிடலாம் பட் ஆனால் தெரியாதவங்க முன்னாடி பாட சொன்னால் ஒரு பயமும் பதட்டமும் இருக்கும் அந்த பயத்தை போக்குறத்துக்கு வந்து நம்ம இப்போ வந்து நம்மளோடு நம்ம பாட வந்திருக்கோம் நம்ம கரெக்டாக பாடி அவங்களலாம் ஹாப்பி பண்ணணும் அவங்களலாம் நெனைச்சி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த பயம் பதட்டல்லாம் வந்து போய்விடும்